மற்ற கிரகங்கள்ல வந்து வெளிப்புற வாழ்க்கை இருப்பதாக நான் வந்து நினைக்கில ஏன்னா பூமியில மட்டுந்தான் ஆக்சிஜன் இருக்குது மக்கள்னால் உயிர்வாழ முடியும் மற்ற எந்த கிரகத்துலேயும் வந்து ஆக்சிஜன் கிடையாது மக்கள் வாழ்கிறதுக்கான சூழ்நிலை அங்கே கிடையவே கிடையாது அதனால வந்து மக்கள் அங்கே வாழவே முடியாதுன்னு நான் நினைக்குறன்